செடிகளுக்கு வந்து செம்மண் பயன்படுத்துகிறோம் என்னென்ன உரைகள் என்னென்ன உரங்கள் பயன்படுத்துகிறோம்னா மாட்டு சாணம் கோழிக்கு கோழி குப்பை ஆட்டு சா ஆட்டு புழுக்கைனு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து கழிவுகள் காய்கறிகள் கழிவுகள் அதெல்லாம் பயன்படுத்துவோம் அதெல்லாம் பயன்படுத்துனால்தான் செடிகள் நல்லா வளரும் நல்ல காய்கள் காய் காய்ச்சும் நமக்கு இயற்கையான உணவுகள் கிடைக்கும் காய்கறிகள்